எங்கள் ஊர்ல தனித்துவமாக கொண்டாடக்கூடிய சடங்கு அப்படின் சொன்னால் கல்யாணம் கல்யாண வீட்டில வந்து ஃபர்ஸ்ட் நலுங்கு வைப்போம் அந்த நலுங்கு வைக்கும்போது ஆ மஞ்சள் குங்குமம் பொண்ணுக்கு புது புடவ நகைங்க எல்லாம் போட்டு நலுங்கு வச்சி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அஞ்சு நாளும் தொடர்ந்து நலுங்கு வைப்போம் நலுங்கு வச்சி மணவறையில் போய் உக்கார வச்சி சந்தனம் நலுங்குனு வைப்போம் மாப்பிளை வீட்லயும் போய்ட்டு நாங்கள் நலுங்கு வச்சிட்டு வருவோம் கல்யாணம் தாலி கட்டும்போது மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்றா நின்று மாப்பிள தாலி கட்டும்போது அர்ச்சனர் அர்ச்சனை சொல்லி அவங்க தாலி கட்டும்போது அரிசியை பூவெல்லாம் அவங்க தலையில போட்டு அர்ச்சன பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அவுங்களுக்கு பாக்கறதுக்கு நாங்க அனுமதி குடுப்போம் எங்க சடங்குலாம் அவுங்களும் கண்டு கலந்துக்கொள்ளுவாங்க அது